கண்டிப்பாக நான் ஒரு புத்தகத்தை சொல்வேன் நான் த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்துல்கலாம் அவர் எழுதின ஒரு புக் அது அந்த புக் படிக்கிறதுக்கு ஒரு சவாலாகவும் இருந்தது அதில் இருந்து ஒரு சில நல்ல விஷயமும் நிறையா விஷயம் நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது நிறையா நல்ல விஷயம் இருந்தது அதை கற்றுக்கிட்டோம் அதை வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தி அதனால் கிடைக்க வேண்டிய மிக சிறப்பு எல்லாம் நிறையா எனக்கு கிடைச்சுருக்கு இந்த புத்தகத்தை பற்றி நான் என் ஃபிரண்ட்ஸு என்னுடைய ஃபேமிலிஸ் எல்லாருகிட்டேயும் நான் ரொம்ப இன்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் அவர்களையும் வந்து அந்த புக்கை படிக்க சொல்லி வாங்க சொல்லி நான் நிறையா மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன் நான் அவர்களையும் அந்த புக்கில் வந்து என்னென்ன ஒரு இம்பார்ட்டண்ட்ஸ் வந்து அவர் வாழ்க்கை முறை எப்படி எப்படி அவர் சொல்லிருக்கார் எப்படி எப்படி வாழ்ந்தார் அப்படினு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் வந்து ரொம்ப அருமையாகவும் மிக எளிய ஒரு முறைகளை வந்து நமக்காக எழுதிருக்கார் ஒரு புக் த விங்ஸ் ஆஃப் ஃபயர் நல்ல புக் அது அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ரெஸ்ட்டாக இருந்தது